இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன் இப்போ தான் இந்த கல்வி வேலை இதெல்லாம் வளர்ச்சி அடைந்து வருது அதனால வெளிலருந்து இன்னும் நிறைய மக்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வராங்க வரவங்களுக்கு போதுமான அளவு வந்து தங்குகிறதுக்கான இட வசதி இன்னும் இந்த இதில் கொண்டு வரலை வெளியில இருக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லா ஒரு மாவட்டமாக பெருசாக ஓங்கி வளரும் இப்போ தான் ஓரளவு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இங்கே வந்து தனலக்ஷ்மி காலேஜ் எல்லாம் ரொம்ப இதாக நாங்கள் எல்லாம் அங்கே தான் படிச்சோம் அந்த காலேஜில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிலருந்து வந்து இங்கே படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இங்கே தங்கி படிக்கிற அளவுக்கு போதுமான வீட்டு வசதி அந்த அளவு இல்லை இருந்தாலும் வாடகை கரண்ட்டு பில்லு இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக வருது இப்போ இந்த கலெக்ட்ரேட் ரோடுக்கிட்டெல்லாம் மந்திலி எயிட் தௌசண்ட் வந்து ரெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு வீடுகள் எல்லாம் இருக்கு பட் ஆனால் ரொம் இன்னும் கொஞ்சம் புவர் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கான வீட்டு வசதி எல்லாம் இங்கே வந்து இன்னும் கொண்டுகிட்டு வரலை கரண்ட்டு பில் இன்னும் இந்த மாதிரி வாங்கின செலவு இது எல்லாமே நிறைய தான் இருக்கு போக்குவரத்துமே இங்கெல்லாம் நிறைய எல்லாம் போயிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்புறமேட்டுக்கு வீடு வில்லா அந்த மாதிரி எல்லாம் இங்கே வந்து இன்னும் வரலை வில்லாக்கள் எல்லாம் இங்கே இன்னும் வரலை வந்தால் இன்னும் இந்த மாவட்டம் இன்னும் வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக ஆயிரும் இருக்கிற எல்லா மாவட்டதிலையும் ரொம்ப பின்தங்கிய மாவவட்டோனா பெரம்பலூர் மாவட்டம்தான் இப்போ தான் இந்த நேம்லருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு ஓரளவு வளர்ச்சி அடைகின்ற மாவட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு வேலை வேலை வாய்ப்பு வந்து இங்கே கம்மியாக இருக்கு வேலை வாய்ப்பு திறனே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ வேலை வாய்ப்பு திறன் இங்கே அதிகமாயிடுச்சின்னா வீடு வில்லா அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி இன்னும் ஜாஸ்தியாக வந்துரும் அதனால வேலைவாய்ப்பு திறன் அதிகரிக்கணும் இன்னும் கல்வி சூழலும் இன்னும் இங்கே அதிகமாக ஆகணும் கல்வி சூழல் இது எல்லாமே அதிகமான வீடு வில்லாக்கள் இது எல்லாமே நிறைய கிடைக்கும் வீடும் வந்து வாடகையும் கம்மியாக கிடைக்கும் கரண்ட்டு பில் அப்புறம் இது எல்லாமே கம்மியாக கிடச்சிச்சின்னா இன்னும் நிறைய பேர் வெளிலருந்து வந்து ஸ்டே பண்ணுவாங்க எல்லாம் இருப்பாங்க இங்கே வந்து வி அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வசதி எல்லாம் இங்கே இல்லவே இல்லை நார்மலாக ரெண்டு மாடி வீடு ஒரு மாடி மூணு மாடி இந்த மாதிரி வீடு தான் இருக்கு அப்பார்ட்மெண்டாக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் வசதியாக இருக்கும்